எங்கள் வீட்டில் நாங்கள் மாடு வளர்க்குறோம் காலையில் வெள்ளனவே அவுழ்த்து கொண்டோயி மாட்டை வயலில் கட்டிட்டு வந்துடுவோம் மதியம் வெயில் வந்தோடன மாட்டை கொண்டுட்டு வந்து வீட்டில் கட்டி தண்ணி வைக்கோல் புல்லு எல்லாமே போடுவோம் எங்கள் வீட்டில் மாடு ப்ளாஸ்ட்டிக் பொருள்கள் எதையுமே சாப்பிடாது இயற்கையான உணவுகள் மட்டுந்தான் எங்கள் மாட்டுக்கு கொடுப்போம் புல்லு வைக்கோல் தண்ணி இதை மட்டுந்தான் கொடுப்போம் வெளியில் ப்ளாஸ்ட்டிக் பொருட்கள் எதையுமே நாங்கள் சாப்பிட மாட்டை அனுமதிக்கமாட்டோம் வெளியில் மாட்டை விடவும் மாட்டோம் எங்கள் கைப்படவே மாட்டை கொண்டு போயி மேய்ச்சிட்டு வீட்டில் கொண்டாந்து கட்டிடுவோம்